நான் அடிக்கடி செய்கிற ரெஸிப்பி என்னென்னா கோதுமை போண்டா கோதுமை மாவில் செய்கிறனால அது வந்து நமக்கு நல்லது உடம்புக்கு எந்த கெடுதலுமே பண்ணாது எண்ணையும் அதிகமாக அது குடிக்காது நம்ம செய்கிற ஈசியான வேலை அது நமக்கு வந்து சுலோபமாயிருக்கும் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கோதுமை மாவை வந்து நல்லா சலித்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறமோ அவ்வளோ இது வரும் அதில் அதுக்கு அப்புறம் அதுக்கு அதில் வந்து கால்ஃபர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு மிளகா தூள் போட்டுக்கோங்க கோதுமைவில் வந்து நல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட் பெசஜிக்குங்க அதில் அதுக்கு அப்புறம் சின்னமாக வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கிக்குங்க பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லியையும் கருவப்பிள்ளையும் நல்லா நறுக்கிக்கோங்க நல்லா வாசனையாருக்கும் சீரகத்தை வந்து நல்லா உள்ளங்கையில் வந்து கசக்கி அதை போடுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பெசச்சுக்குங்க எல்லாத்தையுமே நல்லா பெசஞ்சுட்டு கு எண்ணைய காய வச்சு அடுப்பில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு ரொம்ப முக்கியம் பார்த்து கரெக்ட்டாக போட்டுக்கோங்க நல்லா பெசஞ்சுக்குங்க பெசஞ்ச உடனே கையில் சின்ன சின்ன சிறு உருண்டையாக எடுத்து எண்ணையில் அதை போட்டு எடுத்துக்கோங்க பொரித்து எடுத்ததுக்கப்புறம் டீ போட்டு அதுக்கு சாப்பிட்டம்ன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை பிள்ளைங்க அதிக் அதிகமாக அதை தான் கேட்பாங்க நீங்கள் ஒன் டைம் பண்ணி கொடுத்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிருவாங்க எல்லோருமே அதுக்கு அப்புறம் அதை ஓயாமல் கேட்டுகிட்டே இருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த தின்பண்டம்